இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்து அவ்வளவா விளாட முடியாது யாருனால் விளாட்டு எதுனா விளாடணுன்னா ஊரில் வந்து நார்மலாக என்ன விளாடுவாங்க கிரிக்கெட் ஆடுவாங்க இல்லை ஃபுட்பால் ஃபுட்பாலுக்கு கூட க்ரௌண்ட் எதுவும் இருக்காது அதமாரி ஆடணும்னா இந்த ஷெட்டிலு இல்லைன்னா இந்த நொண்டி ஆட்டம் இந்தமாரி இதுதான் ஊரில் வந்து ஊரில் இருக்க ஆட்டம்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது கிளிபாரி அந்த மாதிரி ஆடுவாங்க மோஸ்ட்லி நம்ம இது இதை தாண்டி நம்ம வேறு எதுனா விளாட்டு விளாடணுன்னா வெளியூருக்கு தான் எங்கன்னால் பக்கத்தில் போகிற மாரி இருக்கும் அப்படி போகணுன்னா எங்கனால் ட்ராவல் பண்ணி புதுசாக கற்றுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் வேறு எங்கனால் பயணம் செஞ்சு தான் போய் ஆகணும் அதுமாரி பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து அவ்வளவா ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளவா இம்பார்டன்ஸ் தரலை ஸ்கூலில் தராதனால் இப்போ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் விளாட முடிலை பீட்டி பீரியட்ன்னு ஒன்று இருக்கும் ஆனால் பீட்டி விடமாட்டங்க அதுக்கு அப்புறம் காலேஜ் போன பிறகு பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது அந்த ஹாக்கி கேமு இந்த மாதிரி கேமெலாம் நிறைய வைப்பாங்க அதில் வந்து கலந்துக்கணும்னா அதுக்கூட எப்படி வைப்பாங்கன்னா காலைல காலேஜ் டைம் தனியாக இருக்கும் காலேஜ் டைம் முடிச்சிட்டு நம்ம ஒரு நால்ரை அஞ்சு மணி இருக்கும் அந்த டைமில் தான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக அப்போ வந்து என்னா பண்ணுவாங்க ஈவ்னிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எங்கள் எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி விளாடுனாங்க ஹாக்கி டீம் தனியாக வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க என் ஃப்ரண்டு கூட போய் ஆடினான்

இந்தமாரி பயணம் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதமாரி அது விளாடுவோம் விளாடி முடிச்சுட்டு வருவோம் அதேமாரி கேம்ஸ் எதுனால் வைக்கிறாங்கன்னால் வச்சுக்கோங்க இப்போ அது ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம் கேம்ஸ் எதுனால் நடக்குதுன்னால் இப்போ வெளி காலேஜில் போய் விளாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா கேம்ஸ் வந்து இன்டர் காலேஜ் அது மாதிரி காம்படிஷனெலாம் வைப்பாங்க அந்தமாரி வைக்கும் போது என்ன பண்ணணும் என் காலேஜில் இருந்து நான் என் ஃப்ரண்டு எல்லாம் கும்பலாக கிளம்பி போவோம் இங்கே இருந்து அதுதான் காலேஜ் பஸ்லேயே கூட்டிகிட்டு போய்டுவாங்க பயணம் பண்ணுவோம் இங்கே இருந்தே இங்கே இருந்தே எங்கன்னால் எங்களுக்கு காலேஜ் வந்து விக்கிரவாண்டி இருக்கா இங்கே இருந்து திண்டிவனம் போகிறோமோ இல்லை திருவண்ணாமலை போகிறோமோ இல்லை செஞ்சி இந்தமாரி விழுப்புரம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எங்கே இருக்கோ எங்கே காம்பட்டிஷன் நடக்குதோ அதுக்கு போனோம்னா பஸ்ஸெலாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதனாலே அப்டேயே கிளம்பி நாங்கள் அப்டேயே போவோம் இதுமாரி போனது தான் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு டைம் இது மாதிரி போயிருக்கோம் திருண்ணாமலை அப்போது வந்து இங்கே வந்து ரோடு போட்டிருந்த டைம் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி போகிறோம் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸிலையே தான் கூட்டி போனோம் இங்கேருந்து கிளம்பி போகிறோம் ரோடு அப்போ வந்து போட்டிருந்த டைமில் இந்த மாதிரி ரோடு வந்து ஏதோ கிராமத்துக்குள்ளே பூகுந்து போகிற மாதிரி சைடில் போட்டு ஏற்கனவே இருந்ததை விட சின்னதாக இருக்கும் அதில் வேறு அதில் தோண்டிகிட்டு கல் எல்லாம் போட்டு வைச்சது இன்னும் மோசமாக ஆகிடுச்சு ரோடு ஃபுல்லாக தூசி மண் அதில் போகிறதுக்குள்ள மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக ஆகிடுச்சு அதமாரி தான் பயணம் செஞ்சு போய்ட்டு அப்புறம் போய் விளாடிட்டு வந்து அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு